வணக்கம் சார் நான் பாலக்கோட்லேந்து வனிதா பேசுறேங்க சார் ஆ எங்கள் பொண்ணுங்க சார் வித்யா மந்திரியில் படிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க இ நானூற்றி ஐம்பது மார்க் வாங்கிருக்காங்க சார் இவங்க வந்து மேக்ஸ் க்ரூப்பு எடுக்கணும்ன்னு ஆசைப்பட்றாங்க தருமபுரில உங்கள் ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலுன்னு கேள்விப்பட்டேங்க சார் சிறந்த பள்ளின்னு சொல்லிவிட்டு சரி உங்கள் ஸ்கூலில் சேர்த்துர்லாம் பதினொன்னாம் வகுப்பு அப்படின் சொல்லிவிட்டு கேட்கறேங்க சார் மேக்ஸ் க்ரூப்புக்கு எவ்ளோங்க சார் அமௌன்ட்டு ஃபஸ்ட்டு க்ரூப்புக்கு

கவிதாங்க மேம் ஓகேங்க சார் சரிங்க சார் எங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல கோச்சிங் வந்து நல்லாருக்கணுங்க சார்

ஓகேங்க சார் பேருந்து வசதி இருக்காங்க சார் உங்கள் பள்ளியில சரிங்க சார் ம் ஓகேங்க சார் சார் பேருந்துக்கு கட்டணம்லாம் என்னங்க சார் மாசம் சரிங்க சார் ஓகேங்க சார் நாளைக்கு நான் வந்து எங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து நான் அட்மிஷன் போட்டுட்றேங்க சார் ஆமாங்க சார் எனக்கு தவணை முறையில் தான் வேணுங்க சார்

சரிங்க சார் ஓகேங்க சார்